மே ஐ கம் இன் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் டாக்டர் ரொம்ப பெயின்னாக இருக்குது அது அப்டோமனல் பெயின்னு நினைக்கிறேன் ரொம்ப அடி வயிறுலாம் ரொம்ப வலிச்சிட்டே இருக்குது ரெ ஒரு டூ வீக்ஸ்ஸா என்னென்னு தெரியலங்க டாக்டர் நான் தண்ணி ஒரு நார்மலாதாங்க டாக்டர் குடிப்பேன் ஆ ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் ரெண்டு வாட்டர் கேனு குடிப்பேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் ஆ ரெஸ்ட் ரூம் போம் போதெல்லாம் ரொம்ப வலிக்கிதுங்க டாக்டர் ஒரு மாதிரி ஆ ஓகே ஆ ஓகேங்க டாக்டர் ஆ ஆ ஆ ஓகேங்க டாக்டர் எப்படி ம் ஆ சொல்லுங்கள் டாக்டர் ஆ ஓகேங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் இல்லை ஒர்க் ப்ரெஷ்ஷர் வேலை அதிகமாக போகிறதுனால தண்ணி குடிக்க டைமே கிடைக்கமாட்டேங்கிதுங்க டாக்டர் ஆ ஓகேங்க டாக்டர்

ஆ ஓகேங்க டாக்டர்

ஓகேங்க டாக்டர் ஆ ரெண்டு மெடிசனும் எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராப்ளமும் இல்லையாங்க டாக்டர் இப்போ இங்க்லீஷ் மருந்து அது அந்த மாதிரி ஆயுர்வேதிக்லாம் பண்ணுறோம்ல அதனால் சொல்லுகிறாங்க ஆ ஓகேங்க டாக்டர்

ஆ ஓகேங்க டாக்டர் எவ்வளோங்க டாக்டர் ஆகும் ஸ்கேன்லாம் எடுக்குகிறதுக்கு

உ எம்ஆர்ஐ எடுக்கணுமாங்க டாக்டர்

ஆ ஓகேங்க டாக்டர் ஓகே தேங்க்யூங்க டாக்டர்